நான் வந்து இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து க்ரெய்ன்டரு ஒன்று வாங்கினேன் நான் அது அது வந்து எப்படின்னா அது வந்து சின்னமாக அழஹா இருந்துச்சு நாங்கள் வந்து சின்ன சிறு குடும்போம் தான் நாங்கள் அதனால எங்களுக்கு வந்து சின்னதாகவே போதும் அப்படின் நினச்சிட்ருந்தேன் நான் அதனால் வந்து நான் நம்ம காரைக்குடியில் போய் வாங்கிட்டு வந்தேன் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு எனக்கு அது ஸ் சிம்ப்புலாக தான் இருக்கும் பார்க்க வந்து அழஹா வந்ச் சின்னமாக நம்ம மந்து அடுப்படி மேடையிலே வந்து நம்ம வெச்சுக்குற மாதிரி இருக்கும் அதில் வந்து நான் வாங்கிகிட்டு வந்தேன் எடுத்தல்லா மறைக்காது நல்லாயிருக்கும் அழஹாருக்கும் பார்க்க அதோடய வந்து அது நான் குறச்சும் குடுத்தாங்க அந்த கடையில் நமக்கு நல்லா இருந்துச்சு யோ அதோடய பரிசு பொருள் ஒன்று கொடுத்தாங்க கெது வ வேரன்ட்டி வந்து அஞ்சு வருஸத்துக்கு கொடுத்துருந்தாங்க நல்லா அழஹா சின்னமாக கல்லை வந்து நம்ம ஈஸியாக தூக்குகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப வெயிட்டாக இருக்காது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதோடய வாங்கிட்டு வந்து வீட்டில் வெச்சுருந்தேன் ம நம்ம வந்து இட்டிலி வந்து ஆட்டினம்னா அப்படியே இட்லி வந்து நல்லா பஞ்சு பஞ்சுனு நல்லா சாஃப்ட்டாக வரும் அதைவுட அதில் வந்து மாவு வந்து பிசையிறதுக்காக ஒரு இதுவும் கொடுத்துருந்தாங்க சப்பாத்தி மாவு பிசையிறதுக்கு வந்து கஸ்டமே இல்லை யார் எத்தனை பேர் வந்தாலும் நான் வந்து மாவு அதில் போட்டு தண்ணி ஊற்றி உப்புள்ளி போட்ருவேன் அதைவுட வந்து போட்டேனா நான் மாவாக பிசஞ்சி தந்துருது நல்லாயிருக்கு சப்பாத்தி வந்து சாஃப்ட்டாக இருக்குது அதைவுட அதில் தேங்காய் திருவருதும் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து தேங்காயை உடச்சி அந்த இதில் வெச்சுட்டு நம்ம க சுச்சை போட்டு விட்டோம்னா தேங்காய் வந்து பூவாக கொட்டிரும் அழஹா அது கஸ்டமே இல்லாமல் நம்ம ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு பெரிய விசேசமாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நம்ம அதில் ஃபுல்லா எல்லோரும் உட்காந்து நம்ம திருவன்னு அவசியமே இல்லை அதில் வந்து நம்ம கரண்டு சுச்சு போட்டு விட்டாவே திரிவிருது அழஹா அதை விட எனக்கு வந்து இட்லிக்கு ஆட்டினாலும் சரி தோசைக்கு ஆட்டினாலும் சரி நான் வந்து அதை போட்டு அள்ளி கழுவிகிட்டு இருக்கனுங்கிற அவசியமே எனக் கிடையாது நான் வந்து மா அப்படி வந்து இதை சாச்சாலே போதும் எனக்கு வந்து மாவு வந்து அழஹா வந்துரும் எனக்கு ஈஸியாகவும் இருக்குது கழுவறதுக்கு எனக்கு ஈஸியாருக்கும் சிம ரொம்ப ஈஸியாக தூக்கி தூக்க எடுக்க அப்படியே வைக்கிறதுக்கு அப்படி இருக்குது அழஹா அவ்வளோ அழஹா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கம்பேனி வந்து பட்டர்ஃப்ளை கம்பேனி வந்து நல்லாயிருக்கு எனக்கு வந்து எல்லோருமே சொன்னங்க ஃபர்ஸ்ட் வாங்கயில நீ பட்டர்ஃப்ளை கம்பேனியே வாங்கு நல்லாயிருக்கும் அப்படி சொன்னாங்க எனக்கு அந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வாங்கினதுலியே வந்து அது பாஸிட்டிவாக எனக்கு ஒரு எக்ஸ்ப்ரியன்ஸாக நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த பொருள் எனக்கு அந்த ப்ராடெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த இது நான் வாங்கினதுலியே நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொருள்